எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பா தாத்தாலாம் சொன்னது பெருந்தலைவர் காமராஜர் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க கக்கன் முன்னாள் மந்திரி ஏழு துறைகளுக்கு மந்திரியாக இருந்திருக்காரு இப்போ அவங்களுடைய செயல்பாடுகள்னால் எப்படினு பார்த்தோம்னா இன்றைக்கி காமராஜர் பண்ணின மிகப்பெரிய சமாச்சாரம் கல்வி கூடங்கள் வந்து ஒரு அஞ்சு மைலுக்கு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்தது இன்றைக்கும் அந்த பள்ளி கூடத்தில் தான் அருகாமையில் இருக்கக் கூடிய சின்ன சின்ன கிராமங்களுக்கு குழந்தைங்கலாம் படிக்கிறக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புனு பார்த்தோம்னா காமராஜர் ஐயா பண்ணி கொடுத்த அந்த மிகப்பெரிய திட்டம் அது போக விவசாயத்துக்கு டேம் கட்டி கொடுத்துருக்காரு நிறைய டேமு வந்து கிட்டத்தட்ட எட்டு டேமு வந்து காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் தான் கட்டி கொடுத்ததாக எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அது போக எங்கள் தாத்தா சொன்னது என்னன்னால் தமிழ்நாட்டில் அன்றைக்கு தொழில் இல்லாமல் கடந்தது நிறையா தொழிற்சாலைகளை வந்து மத்திய அரசுக்கிட்ட இருந்து வாங்கி கொண்டாந்து தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்குறதுக்கு காரணம் வந்து காமராஜர் ஐயா கொண்டு வந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இப்போ திருச்சியில் எடுத்துக்கிட்டோம்னால் சேலத்தில் எடுத்துக்கிட்டோம்னால் அந்த இரும்பாலை திருச்சி பெல் நிறுவனம் நிலக்கரி சுரங்கம் இதெல்லாம் மத்திய அரசே முடியாதுனு சொன்னதை போய் என்னால் முடியுன்னு சொல்லி சாதித்து காட்டினாரு இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளோ தூரம் பொருளாதாரத்தில் முன்னேறியிருக்க காரணமே அந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை பூரா தமிழகத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துன காமராஜரை பற்றி எங்கள் தாத்தா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு